ஹலோ சொல்லுங்கள் யாருங்க ஆ ஆமாம்ங்க ஆ சரிங்க சொல்லுங்கள் ஒரு கிலோ இரநூத்தி இருவதுங்க உங்களுக்கு என்ன மீனுங்க வேணும் கெண்டை இருக்கு கெளுத்தி இருக்கு நண்டு இருக்கு சுறா இருக்கு பொடி இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஆ சரிங்க சரி நீங்கள் மொத்தமாக நிறையா வாங்குறதுனால நாங்கள் வந்து இரநூத்தி இருவதுன்னு போடுறோம் இரநூத்தி பத்துன்னு போட்டுக்குங்க நாங்களே எல்லாம் சுத்தம் பண்ணி இரநூத்தி இருவதுன்னு நாங்கள் போடுறோங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோவுக்கு அது இரநூறுங்க

அது வில கம்மி தாங்க அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படாதுங்க அதெல்லாம் வீட்டில் சமைக்கிறதுக்கு தான் பொடி மீன் எல்லாம் நீங்கள் பெருசே வாங்கிக்கங்க நீங்கள் பெருசே வாங்கிக்கிங்க ஆ அதெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி எல்லாமே கொடுத்து நாங்கள் நாங்கள் ஹோம் டெலிவரியே பண்ணிவிட்றோங்க நாங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிட்றோம் நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க நீங்கள் எங்கள்கிட்டே வாங்குங்க எல்லாமே செட்டில் பண்ணி கொடுத்துட்றோங்க நாங்கள் நீங்கள் பத்துரூவா கம்மி பண்ணியே போட்டுக்குங்க ஆ அதெல்லாம் வ அதெல்லாம் வைக்க அதெல்லாம் வைக்கலாங்க அதெல்லாம் வைக்கலாம் நாங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் எப்படி செய்யணுமோ அது செஞ்சு நாங்கள் ஹோம் டெலிவரியே பண்ணிவிட்றோம் உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் எங்களுக்கு தாங்க நாங்கள் நீங்கள் என் என்னுடைய செல்லுக்கு அனுப்ச்சுவிடுங்க நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு ஏ ஏ ஏ எங்கள் கடையில் இருக்கிறவங்க நாங்கள் கொண்டாந்து வீட்ல கொடுத்துட்ற சொல்லுறேங்க இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க ஏன் ஏங்க எங்களுக்கும் லாபம் வர்ணுங்க எங்களுக்கும் லாபம் வர்ணும் எங்களுக்கும் லாபம் வர்ணும்ல நாங்கள் வ சின்ன சின்ன சின்ன சின்ன இயாவாரத்துக்கு வந்து ஏ இரநூத்தி இருபதுன்னு போடுறோம் நீங்கள் வந்து ஓ நீங்கள் நிறையா கேட்குறதுனால ஒரு பத்துரூவா கம் ஆ பத்துரூவா கம்மி பண்ணி தாங்க இரநூத்தி இருபதுன்னு போடுறோம் உங்களுக்கு இரநூத்தி பத்துன்னு போடுறோம் பத்துரூவா உங்களுக்கு லாபம் தானே ஆ அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த பக்கத்துலையே எங்கள் மீன் தாங்க சூப்பருங்க ஆ சரிங்க